இந்தியாவில் உணவுமுறை பார்த்தனா எல்லாம் நல்லா தான் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்னா இட்லி தோசை இந்த மாதிரிலான் சாப்பிட்லான் ஹைதராபாதில் சாப்பிடிங்கன்னா பிரியாணி அதெலான் சாப்பிட்லான் கேரளாவில் போனிங்கன்னா புட்டு குழாப்புட்டு நேந்திரம் பழம் இதெலான் நிறைய சாப்பிட்லான் அப்புறோம் ஆந்திரா சைடுலான் போயிட்டோம்னா அங்கேலான் வந்து நான்வெஜ் இந்த கறி இதெல்லாம் நிறையா சாப்பிட்லான் ஆந்திரா சைடுலான் போயிட்டோம்னா அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்லான் ஆனால் தமிழ்நாட்டில் இட்லி தோசை பூரி பொங்கல் இந்த மாதிரிலான் சாப்பிட்டுக்குளான் இங்கே மசாலாப்பொருட்கள் வந்து நாங்கள் வீட்டுலேயே எல்லாம் மிளகாப் பொடி மசாலாப் பொடி இதெலான் நாங்கள் வீட்டுலேயே அரைச்சி செஞ்சு வச்சுக்குவோம் கடையிலேலான் எதுவும் வாங்க மாட்டோம் எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலேந்து எல்லாம் வீட்டில் அரைச்சி தான் யூஸ் பண்ணுறோம் எதுவுமே நாங்கள் கடையில் வாங்கிறது கிடையாது எல்லாம் நாங்க வீட்டில் காயவச்சு அரைச்சி இது நல்லா யூஸ் பண்ணுறது மசாலாப் பொருட்கள் நாங்கள் எங்கேயும் வாங்கிறது இல்லை